மேடம் டேட் தள்ளி போயிருக்குது பீரியட்ஸ்ஸா இருக் மோகனா நாங்கள் தேவூர் மில்லுலேயிர்ந்து பேசுகிறோங்க மேடம் ஒரு வாரம் தள்ளி போயிருக்குதுங்க மேடம் போன மந்த்து ஒன்னாந்தேதிங்க மேடம் சரிங்க மேம் சரிங்க சரிங்க மேடம்

ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேடம் ம்

ரெண்டாவது குலந்தைங்க மேடம் ஆமாங்க மேடம்

சரிங்க மேம் ம் சரிங்க மேம் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேம் ம் தேங்க்ஸுங்க மேடம்